ஆமாம் சார் நீங்கள் ஆமாம் சார் சுபாஷ் ஷோரூம் தான் எங்கேருந்து பேசுகிறீங்க சரி ஓகே சார் எது அயன் பாக்ஸ் வேணுங்களா உங்களுக்கு

சார் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா வந்து கிராம்டன் உஷா இப்படின்னு நிறையா வெரைட்டிஸில் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான அயன் கம்பெனி வேணும் சரி ஓகே சார் கலர் எந்த மாதிரி கலரில் கேட்குறீங்க சரி ஓகே சார் எந்த மாதிரி ரேட்டில் கேட்குறீங்க ஏனால் நம்மகிட்ட வந்து த்ரீ தௌசன்னுக்கு மேலிருந்தே அயன்பாக்ஸ் நல்ல காஸ்லியாகவும் இருக்குது நல்ல ப்ராண்ட்டடாகவும் இருக்குது ஆ டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் சார் நீங்கள் எப்படி ஆன்லைனில் எடுக்கிறிங்களா இல்லை நேராக ஷோரூம்க்கே வந்துடறிங்களா சரி ஓகே சார் நீங்கள் ஷோரூம்க்கு வந்துடுங்க என்றைக்கி வருவீங்க ஓகே சார் உங்களுக்கு நாங்கள் இந்த நம்பர் வாட்ஸ்அப் உங்களுதுதானே உங்களுக்கு நான் அயன்பாக்ஸ் மெட்டிரியல் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பிக் எடுத்து அனுப்புகிறேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சொல்லுங்கள் பார்த்து எடுத்து தரலாம் சார் தரமானதா தான் சார் இருக்கும் உங்களுக்கு அப்படி செட் ஆகலை அப்படின்னா கூட வாரண்டி கார்டு கூட நாங்கள் தரோம் சார் ம் உங்களுக்கு அது செட் ஆகலை ஆ இருக்குது சார் அது உங்கள் விருப்பம் நீங்கள் அது உங்கள் விருப்பம் நீங்கள் ஆன்லைன்லயும் பே பண்ணலாம் இல்லை நேராக கேஷாகவும் கொடுக்கலாம் சார்

வாரண்டி கார்டு இருக்குது சார் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அயன்பாக்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிகோங்க அப்படி செட் ஆகலை உங்களுக்கு அது ஒரு த்ரீ தௌசன் எடுக்கிறிங்கன்னா நாங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ரடு கொறச்சுடுவோம் சார் இப்போ ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க டூ தௌசன் ஃபைவ் ஹண்ரடுக்கு தருவோம் உங்களுக்கு அது செட் ஆகலை கொஞ்சம் ஒரு ஒன்இயர்லயே அந்த போய்டுச்சு அந்த அந்த அயன்பாக்ஸ் சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் நம்ம ஷோரூமில் வந்து வாரண்டி கார்டை கொடுத்துட்டு வேறு ஒன்றை புதுசாக வாங்கிக்கலாம் ஒன் இயர் சார் ஆமாம் சார் இல்லை சார் த்ரீ தௌசன்னுக்கு கீழே எடுத்தாலாம் டிஸ்கவுண்ட் கெடையாது த்ரீ தௌசன் அபோவ் எடுத்தால் தான் டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி இருக்குது சார் த்ரீ தௌசனுக்கு மேலே இருக்குது த்ரீ தௌசன்லருந்து அதிகமாகதான் இருக்குது நீங்கள் எடுக்கிறத பொறுத்து உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் வவுச்சரெலாம் கூட தருவோம் சார் அது அந்த மாதிரி இல்லை சார் நீங்கள் ஒரு ஒரு அயன்பாக்ஸ் எடுக்கிறிங்க அது த்ரீ தௌசனுக்கு மேலே இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நாங்கள் ஃப்ளாஸ்கு கிளாஸ் பாட்டில் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வேணால் நாங்கள் என்ன கிஃப்ட் வவுச்சர் இருக்கோ அதை நாங்கள் கொடுப்போம் சார் சரி ஓகே நாளைக்கு காலையில் பத்து மணிக்கெலாம் கடை திறந்திடுவோம் சார் நைட்டு எட்டு மணிக்கு தான் க்ளோஸ் ஆகும் நீங்கள் எப்போ வேணுணாலும் வாங்க ஆ சரி சார் கண்டிப்பாக வாங்க சரிங்க சார் ஆ சரிங்க சார்